விழுப்புரத்தில் வந்து பொருளாதாரத்துக்கு முக்கியமான சில உள்ளூர் தொழில்கள் பற்றி பார்த்தோம் அப்படினா மெயினாக வந்து விவசாயம் அதுக்கு அப்புறம் துணி கடை அதுக்கு அப்புறம் ஃபுட் பிசினஸ் ஃபுட் எங்கே பார்த்தாலும் எங்கே திரும்பினாலும் ஹோட்டல்ஸ் அதிகமாக ஸோ இதுதான் வந்து பொருளாதாரத்துக்கு முக்கியமான சில உள்ளூர் தொழில்கள் இப்போ இதுவே அவங்க என்ன சவால்கள் மேற்கொள்கிறாங்க அப்படினா வந்து தொழிலாளர் பற்றாக்குறைதான் ஏன்னால் இங்கே அவங்க ஒரு வணிக வளாகம் வைச்சுருக்காங்க அப்படினா அவங்கள் வந்து ஒரு லோன் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அது மாதிரி இப்போ வந்து கஸ்டமர்ஸ் வர்றது கம்மியாக இருக்கும்போது எம்ப்ளாய்ஸ் ஓட சேல்ரியும் கம்மியாக இருக்கும் ஆனால் அவங்கள் வந்து கேட்குறது வந்து அதிகமான சேல்ரி கேட்குறது அது மாதிரி வந்து திறமையான ஒரு தொழிலாளி வந்து கிடைக்காமல் இருக்கிறது இப்போது எப்பவுமே வந்து எம்ப்ளாய்ஸ் அதிகமாக வச்சுருக்காமல் இப்போ தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி டைமில் மட்டும் அவர்களுக்கு அதிகமான சம்பளம் கொடுத்து இல்லை அதிகமாக ஆட்களை வெளியே எடுக்கிறது இது மாதிரியான சவால்கள் வாய்ப்புகள் தான் வந்து இங்கே வந்து அதிகமாக இருக்குது